தஞ்சாவூர் மாவட்டன்னு எடுத்துக்கிட்டால் தலையாட்டி பொம்மை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அது இங்கே தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைய வாங்குகிறத்துக்கு எங்கேங்கேருந்துலாமோ வராங்க அது வந்து மண்ணால் அழகாக செஞ்சி அதுக்கப்பறம் அதில் வந்து பெயிண்டிங் பண்ணி உலகம் முழுக்க போகுது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வந்து வேர்ல்ட்டு முழுக்க வந்து ஃபேமஸ் அது இங்கே வந்து நிறையா குயவர்கள்லாம் இருக்காங்க எங்கள் சைடு எங்கள் ஊரு சைடு அவங்கள்லாம் வந்து மண்பாண்டங்கள்லாம் வந்து வீட்டில் செஞ்சு பானைகள் சின்ன சின்ன இது மண்பாத்திரத்துலயே சமைக்கிறோவங்களாம் கூட இருக்கிறாங்க இன்னும் கூட எங்கள் ஊரு பக்கத்துலலாம் அது வந்து நிறையா செய்கிறாங்க இங்கே குயவர்கள் வந்து அந்த மண்ணுலயே பாத்திரங்கள் செஞ்சு பானைகள் செஞ்சு பொங்களுக்குலாம் பானை ரெடியாக செஞ்சு செஞ்சு வச்சிருப்பாங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க வீடுங்களில் எல்லோரும் பொங்கல் பானை வைக்கிறத்துக்கு முன்னாடியே அதை வாங்கி அதில் பொங்கல் வைப்போம் அதுமாதிரி நிறையா கலைப்பொருள் கலைகள் வந்து இங்கே வந்து நிறைய தஞ்சாவூரில் வந்து பரதநாட்டியம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பரதநாட்டியம் வந்து எல்லாம் நிறைய டி இதெலாம் ஸ்கூல்ஸ்லாம் வச்சி நடத்துகிறாங்க நல்ல கற்று கொடுக்குறாங்க பிள்ளைங்கள் நிறையா வந்து நிறைய பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் வந்து பரதத்தை கற்றுக்கிட்டு ஆடுறாங்க அப்புறம் வந்து இந்த மண்பாண்டங்கள் செய்கிறவங்க நிறையா பேரு இருக்காங்க அதில் புதுசு புதுசாக நிறையா பானைகள் வித்தியாச வித்தியாசமாக ஷேபில் செஞ்சு கொடுக்கிறாங்க அப்புறம் வந்து நிறையா இது பெயிடிங்ஸ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணப்பட்ட பாத்திரங்கள்லாம் நிறையா வந்து கிடைக்குது இந் சைட்டில் இந்த மண்ணுலேயே தான் மண்ணுலேயே செஞ்சி அதில் பெயிண்டிங் பண்ணி விற்கிறாங்க அந்த மாதிரி இதெலாம் வந்து இந்த சைட்டில் வந்து நிறைய கிடைக்குது துணிகள் எடுத்துக்கிட்டோம் அப்டினு சொன்னால் இந்த பக்கம் வந்து எல்லாம் புடவைகள் தான் அதிகமாக அதிகமாக புடவை தான் அணிவாங்க அதில் வந்து வெரைட்டியானது கைத்தறி புடவைகள் எங்கே ஊருக்கு பக்கத்திலயே வந்து நெசவு செய்கிறவங்க இருக்கிறாங்க தறி தறிலயே போட்டு பட்டு சாரீ நெஞ்சி கல்யாணத்துக்குலாம் புதுசாகவே இங்கேயே சொல்லிட்டோம்னா ஆர்டரு பண்ணிடோம்னா வந்தடும் இந்த மாதிரி தறியில் நெஞ்சி பட்டு புடவைகள் இது பண்ணி தயார் பண்ணி கொடுக்குறாங்க அப்பறம் காஞ்சிபுரம் பட்டு புடவைகள் திருபுவனம் பட்டு புடவைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் கும்பகோணம் டிகிரி காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு பயன்படுத்துகிற அந்த பாத்திரங்கள் வந்து கும்பகோணத்தில் தயாரிக்கிறாங்க நான் அதில் வந்து அந்த அலுமினியத்தில் அந்த வட்டா டம்ளர் அண்டு அதில் வந்து குடிக்கும் போது அது ஒரு தனி டெஸ்ட் கிடைக்குது அந்த மாதிரி சிறப்பான இதெலாம் அங்கே இருக்குது மக்கள் வந்து அந்த பாரம்பரியமாக அந்த கலைப்பொருள்கள் செய்கிறவங்க அந்த கைவினைப்பொருள்கள் செய்கிறவங்கள்லாம் இன்னும் அதே தான் செஞ்சிட்டுருக்குங்க தறி நிறையா வந்து இந்த பாக்கம் தறி போட்டு பட்டு புடவைகள் நெய்கிறாங்க அந்த மாதிரி இதுவும் நிறையா செய்கிறாங்க புடவைகள் தான் மெயினாக இங்கே வந்து மக்கள் வந்து உடுத்துகிறது வந்து புடவை தான் இந்த காலத்தில் எவ்வளவோ இப்போ நாகரிகமான உடைகள்லாம் வந்தாலும் கூட தஞ்சாவூர் மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க அதனால அவங்க நிறையா அந்த மாதிரி சாரீஸ் தான் புடவைகள் தான் நிறையா அணிவாங்க அதில் வித்தியா காட்டன் புடவைகள் நிறையா அதெல்லாம் அந்த கும்பகோணம் சைட்டுலாம் நிறையா அந்த பட்டு நெசவு செய்கிறவங்க செஞ்சி த கைலயே இது பண்ணி கூட ப காட்டன் சாரீஸ் நல்ல பருத்தி ஆடைகள் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கட்டுற மாதிரி அந்த மாதிரி துணிகள்லாம் கூட நிறையா நமக்கு கிடைக்குது அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஒன்று ஒன்னா நம்ம வந்து தேடி பார்த்தோன்னு சொன்னால் கலை கைவினைப்பொருட்கள் அந்த இத இதுக்கலாம் வந்து இந்த இந்த பக்கம் ரொம்ப கலாச்சாரம் அப்படின்னா வீடுகள்லயே அந்த குயவர்கள் செய்யக்கூடிய பானைகள் அது வந்து பயன்படுத்துகிறோம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து இங்கே மக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து அதையே பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க கலாச்சாரத்தில் புதுசாக நிறையா வந்துருந்தால் கூட அதுக்கு சில நேரம் அவங்க போகிறத்துக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பாரம்பரியாமாக நம்ம ஊரில் நம்ம கற்றுக்கிட்டது நம்ம செஞ்சது இதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு அதனால தொடர்ந்து நம்மளோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்ம வந்து நிலை நிறுத்தணும் அப்படின்றத்துக்காக தொடர்ந்து அந்த மாதிரி பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால இங்கே இந்த தலையாக்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அந்த கும்பகோணம் இந்த டிகிரி காஃபி இந்த டப்பா அந்த இதெல்லாம் வந்து எங்கெங்கையோ வெளிநாடுகள்லேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க நிறையா வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் அப்படின்றதுனால ரொம்ப அட்வான்ஸ்ஸாக இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து அவங்க போகிறது கிடையாது அந்த பாரம்பரியமானது என்ன புடவை அப்புறம் இந்த கைவினைத்தொழில் கலைப்பொருட்கள் தயாரித்தல் அந்த மாதிரி நிறையா வந்து செய்கிறாங்க அதனால வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஸ்பெஷல் அது அப்படின்னாவே தலையா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான் அது வந்து எல்லோரும் எங்கெங்கேருந்துலாமோ வந்து வாங்கிறாங்க வெளியூருக்களுக்கு அனுப்புகிறாங்க முக்கியமானது அது தான் மற்றப்படி அந்த வீட்டுங்கள்லயே அந்த மண்பானைகள் செய்கிறது தறி போட்டு அந்த பருத்தி ஆடைகள்னு காட்டன் சாரீஸ்ஸு பட்டு சாரீஸ்ஸு இதெல்லாம் வந்து இங்கே வீட்டில் தயாரிக்கிறாங்க எங்கள் ஊருக்கு பக்கத்துலயே தறி போட்டு செய்கிறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இந்த கலாச்சாரத்தை அவங்க வந்து பின்பற்றாங்க நல்ல அவங்க வந்து கலை பண்பாடு கலாச்சாரம் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வந்து மாவட்டம் அப்படின்னா அது தஞ்சாவூர் மாவட்டம் ரொம்ப அவங்க தங்களோட இதை இது பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே செய்கிறாங்க அதே மாதிரி அந்த கலை பண்பாட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மாவட்டமாக தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குது தேங்க்யூ